ஹலோ ஹலோ லக்ஷுமி கடையா நாங்கள் கு கொடி நடுற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் மளிகை சாமான் வேணும் கீழ்காயின் குப்பம் ஆ ஜீவா செல்வம் கோதுமை பத்து கிலோ அரிசி பத்து கிலோ எண்ணெய் அஞ்சு லிட்டர் ஆ ஃபங்க்ஷன் கொடி நடுற ஃபங்க்ஷன் இருக்கு

ஆ கீழ்காயின் குப்பம் ஹௌஸ் நம்பர் நூற்றி முப்பத்து ரெண்டு கிழக்கு தெரு கிழக்கு தெரு

எண்ணெய் அஞ்சு லிட்டர் மல்லாட்ட எண்ணெய் ம் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிவிடுங்க

ஆ ஆ இன்னும் ஒரு டூ டூ டேஸில் வேணும்

ஆ ஆ கோதுமை எத்தனை ப பத்து கிலோ எவ்வளோ அரிசி ஆ ஆ ஆமாம் ஆ ஆ ஆ அட்வான்ஸ் கொடுக்கறேன் ஆ ஜிபேவில ஜிபேவில போட்டு விட்றேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே

ஆ ஆ ஆ சொல்லுறேன்

ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஓகே ஆ ஆ சொல்லுறேன் மேம் ஆ ஓகே நான் இப்போ ஜிபே பண்ணிடுறேன் ஆ ஓகே